எங்கள் ஊரில் ஒரு கோவில் திருவிழா வந்து ஜூலை மாதம் வரும் ஜூலை இருபத்தஞ்சி தான் கோவில் திருவிழா வரும் அப்போ இங்கே வந்து எல்லா மற்ற ஊரில் இருந்தும் இங்கே வருவாங்க அவங்க வந்து இந்த திருவிழாவ இன்னும் சிறப்பாக செய்வாங்க அந்த நாள் வர்றதுக்காக நாங்கள் எப்போதும் எல்லா நாளும் காத்துகிட்டு இருப்போம் ஏன்னா ஸ்கூலில் வந்து அந்த ஒரு வாரோம் லீவ் விடுவாங்க அந்த லீவை ஒட்டி நாங்கள் வந்து இங்கே உள்ள ஆள்கள் கூட நல்லா பழகி பேசி கொள்ள இருக்கிறதுக்கு அது நல்ல இதாக இருக்கும் சின்ன வயசில் என்னென்ன கடைகள் சாமான் அந்த சாமான் வாங்குறதுக்கு கடைகள் எல்லாம் நிறைய கடைகள் போடுவாங்க திருவிழா கடைகள் அதில் நம்ம வந்து நான் வீட்டில் அடம் பிடிச்சி வாங்கி அந்தமாதிரி பண்ணுறதுக்கு வந்து திருவிழா டைம் மட்டும் தான் வாங்க முடியும் அந்த டைம் வாங்கிக்கிடுவோம் அப்புறோ மற்ற நே நேரங்களில் மொத்த பத்து நாள் நடக்கும் கொடி ஏற்றத்துலேந்து திருவிழா வரைக்கும் எ எப்போதுமே இந்த நா பா பத்து நாளும் ஜாலியாக இருக்கும் ஸ்கூலு லீவ் விடுறதுனால அந்த பத்து நாள் நாங்கள் இங்கனையே இதுலையே இருந்து எல்லா ஒர்க்கும் பண்ணுவோம் வேறு கோவில்லர்ந்து எடுத்துன்னு வர்ற டிப்போவில அந்த மாதிரி நேரங்களில் அங்கே போய் நாங்கள் ஒர்க்கு பண்ணி வேலை பார்த்து எதாவது செஞ்சிகிட்டு இருப்போம் வேறு பத்தாம் திருவிழாவுக்கு கயிறு கொடுக்குறதுலேருந்து தேர் இழுத்து அதில் கொண்டு விடுற வரைக்கும் எல்லா இதுலையும் நாங்கள் எங்களோட முழு உடன்பாடை நாங்கள் அதில் கு கொடுப்போம் சின்ன வயிசில் இன்னும் நாங்கள் அந்த ஒரு எந்த ஒரு கவலையும் இல்லாமல் ரொம்ப ஜாலியாக அதோட சிரு அதோட என்ஜாய்மெண்ட்டை இது பண்ணி நாங்கள் அதில் நல்லா ஜாலியாக இருந்துகிட்டோம் நல்ல விளையாட்டு பொருட்களை வாங்கி சந்தோசமாக இருப்போம் மற்ற ஊர்லந்து வர்றோங்க எங்கள் கூட நல்லா பேசி எங்கள் கூட கொஞ்ச உறவுகளை வளர்த்து நல்ல படியாக அவங்களும் இருப்பாங்க